வாங்க சார் என்ன அரிசிங்க சார் வேணும் சீரக சம்பா இருக்கு கிச்சடி பொன்னி இருக்குங்க ப்ரௌன் ரைஸ் இருக்கு எல்லா ரைஸும் இருக்குங்க இருக்குங்க எவ்வளோங்க வேணும் சரி வாங்கிக்கலாம்ங்க விலதாங்க கொஞ்சம் கூட வரும் ஆயரூபா வரும்ங்க அஞ்சிக் கிலோ வேறு என்னாங்க அரிசி வேணும் அது ஒரு ஆயரத்து இரநூறுங்க சரி வாங்கிக்கலாம்ங்க கிச்சடி பொன்னி வந்து ஆயரத்து ஐம்பதுங்க

நார்மல் அரிசின்னா ஒரு ஐநூறுவா வரும்ங்க ஆமாம்ங்க பேக் பண்ணுட்டாங்க ம் சரிங்க

சரிங்க வாங்கிக்கலாம்ங்க வேறு எதாச்சும் சரிங்க ஆ சரிங்க ஆ தேங்க் யூ சார் ஆ சரி பை